ஹலோ ஆ மேடம் வணக்கம் மேடம் சொல்லுங்கள் மேடம் ஆமாம் மேம் கே ஆ சொல்லு சரிங்க மேடம் சரிங்க மேடம் நெ நெக்ஸ்ட்டு மந்த்தா மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் மேம் இது இதில் நான் வின் ப இதில் நா வின் பண்ணிட்டேன்னா எப்படி மேம் நெக்ஸ்ட்டு லெவல் போய்டலால்ல ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் உங்களோடய உங்களுடைய மோட்டிவேஷன்னால் தான் மேம் நான் நான் இதுக்கே வந்து ஒத்துக்கிட்டேன் நீங்கள் நல்லா மோட்டிவேஷன் பண்ணீங்க அதனால் வந்து ஓகே மேம் நீங்கள் எனக்கு நல்லா பண்ணிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் என்ன பண்ணணும்ன்னு சொல்லுங்கள் மேம் எந்த டைம் வரணும் ஓகே ஆ ஆ ஓகே மேம் நம்ம நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்ன்னா என்ன பண்ணணுமோ நீங்கள் எனக்கு ட்ரெய்னிங் கொடுங்க நான் அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் மேம் ஆ ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஷ்யூர் மேம் கண்டிப்பாக வந்துர்றேன் மேம் ஓகே ஓகே ஷ்யூர் மேம் ஷ்யூர் மேம்

ஓகே மேம் நீங்கள் சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணிடுறேன் மேம் ஓகே ஓகே மேம் ஆ ஆ ஓகே ஓகே ஷ்யூர் மேம் ஷ்யூர் மேம் சேஃப்டி அண்ட் செக்யூர் தானே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே தேங்க்யூ மேம் நான் வீட்டில் சொல்லிடுறேன் மேம் ஓகே ஓகே தேங்க்யூ